எனக்குப் பூர்வீகம் ஏறக்குறைய இதேதான் பக்கத்தில்தான் அதனால இப்பவுமும் அந்த இடத்துக்குப் போக முடியுது வர முடியுது என்னோட சகோதரரெலாம் அங்கேதான் இருக்கிறாங்க அதனால போவேன் பார்ப்பேன் எனக்கு இந்த ஏரியா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்குப் பிடிச்ச ஊர் அப்படினு சொல்லலாம் நல்லா இயற்கை எழிலோடு இருக்குது எங்கள் ஊரை மினி கோடம்பாக்கமெனு சொல்லுவாங்க அதனால இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்வுனால் நம்ம ஊர்தான் இதை விட்டு வேறு ஊர் இல்லைன்னே சொல்லலாம் இதில் எனக்கு ரொம்ப பெருமை